அறிவுமதியா நான் வந்து எங்கள் பக்கத்து வீட்டு ரம்யா சொன்னாங்க நீங்கள் வந்து அவங்க பொண்ணோடய ஃபங்க்ஷனுக்கு நல்லா சமைச்சு குடுத்தீங்கன்னு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க அதுதான் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அதுக்கு நீங்கள் சமைச்சு கொடுக்கணுன்றத்துக்காக கால் பண்ணிணேன் நாளைக்கு என் பெண்ணுக்கு வந்து பர்த்டே அதுதான் ஒரு இருபது பேரை வர சொல்லியிருக்கேன் பிரியாணி போடுறதுக்காக ஃபோன் பண்ணிணேன் சிக்கன் பிரியா சிக்கன் பிரியாணி ஒரு இருபது பேர் வர சொல்லியிருக்கேன் அதுதான் நீங்கள் என்ன லிஸ்ட்டுன்னு சொன்னீங்கன்னால் நான் வந்து எல்லாத்தையும் வாங்கி வெச்சுடுவேன் நாளை நாளைக்கு வந்து ஒரு ஒரு மணி போல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதா ந இருக்கேன் நீங்கள் சொன்னீங்கன்னால் நான் எல்லா பொருளையும் வாங்கி வெச்சுடுவேன் ஆ சொல்லுங்கள் ஆ பிரியாணி ரைத்தா ஆ அவ்வளோதான் சிக்கன் பக்கோடா சரிங்க அதுவும் போட்டுக்கலாம்

ம் ம்

ஆ சரி ஆ அப்புறம் வேறு ஏதாவது

கத்திரிக்காய் எவ்வளோ வாங்கணும் கத்திரிக்காய் எவ்வளோ வாங்கணும் ஆ சரி ஆ சரி சரி அவ்வளோ தானா வேறு எதுவும் இருக்கா இதுதான உங்கள் நம்பர் எதுவும் வந்து ஆ நம்ப அட்ரெஸ் சொல்கிறேன் எழுதிக்கோங்க நம்பர் ஃபைவ் டு ஃபோர் அம்பேத்கர் ஸ்ட்ரீட் பேர் பெரியான் குப்பம் ரம்யா வீட்டுக்கு பக்கத்து வீடுதான்

ஆ ஆ ஆ செய்வீங்க ஆ சரிங்க ஆ சரி கரெக்டா வாங்கி வெச்சிடறேன்

ஆ சரிங்க